நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சுத்தி வாங்கினேன் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதா அதாவது ஒவ்வொரு சுத்தி வந்து அடிச்சிதுனா அந்த ரெண்டு பக்கம் மழுங்கி போயிடும் இது வந்து மழுங்காது இருக்குது அதே மாதிரி மரப்பிடி இல்லை இது வந்து இரும்புப்பிடி போட்டு மேலே வந்து ரப்பர் பிளாஸ்டிக் கோட்டிங் போட்டுருக்குது அது ரப்பர்லேயும் சுற்றி போட்டிருக்காங்க அதனால் அடிக்கையில் வந்து கை வழுக்கிட்டும் போகாது அதே மாதிரி கையில் காயம் ஏற்படாது நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்குது அப்புறம் ஒன் சைட் வந்து அடிக்கலாம் ஒன் சைட் வந்து ஆணி பிடுங்குற மாதிரி இருக்கு வசதி அதனால நமக்கு ரெண்டு பர்பஸுக்கு வெச்சுக்கலாம் ஆணியும் பிடிங்கிக்கலாம் அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யூஸ் அதாவது பழக்கவழக்கத்துக்கு நல்லா இருக்குது அதனால் வந்து இந்த சுத்தி வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்